ஹலோ வணக்கம் சார் நான் பெரம்பலூர் வெங்கடேசபுரத்துலிருந்து பேசுகிறங்க ஏற்கனவே நான் மட்டன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த மட்டன் பிரியாணியோடய கொஞ்சம் கூல்டிரிங்ஸ் எனக்கு தேவைப்படுது கொக்ககோலா இருந்துச்சுனாக்கா ஃபைவ் ஹண்ரெட் எம்எல் வந்து அனுப்பிவிடுங்க மட்டன் பிரியாணியோடய சேர்த்து எடுத்து ஏன்னா லேட் பண்ணி சொல்கிறதுக்கு வருத்தப்படாதிங்க மறந்துட்டேன் அதனால திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் வரும்பொழுது கொக்ககோலாவோடய மட்டன் பிரியாணியை சேர்த்து எடுத்து வந்துடுங்க